எனக்கு மிகவும் பிடித்தமான பொழுது போக்கு என்னன்னா புத்தகம் படிக்கிறது அதுக்கு அப்புறம் டிவி பார்க்கறது பாட்டு பாடுறது இது மூணும் ரொம்ப பிடிக்கும் இதில் புத்தகங்கள் படிக்கிறதுன்னா நிறைய நாவல்கள் படிப்பேன் அது இப்போ மாயாஜாலம்ன்னு ஒரு புத்தகம் படிச்சிட்ருக்கேன் பொன்னியின் செல்வன் அலையோசை பார்த்திபன் கனவு வேதாபுரியும் மக்கள் வெங்கடேசனின் ஒரு புத்தகம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிப்பேன் அதே மாதிரி டிவில வந்து நிறைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சிகள் பார்ப்பன் காமெடி ஷோஸ் நிறைய பார்ப்பன் பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு நிறைய வாக்கிங் போகும்போது அந்த மாதிரி பாட்டு பாடிட்டேருப்பேன் எப்போ பார்த்தாலும் இது தான் என்னோட பொழுதுபோக்கு